நூலிலிருந்து துணி வரைக்கும் எல்லாமே எங்கள் திருப்பூரில் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது இது ஒரு பெருமையான விஷியம் பதினாறாவது நூற்றாண்டு வரைக்கும் இந்த பின்னல் கையினால் தான் நடந்துச்சு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்போதாம் ஆண்டுக்கு அப்புறம் தான் பின்னல் ஆடை தயாரிக்கும் முதல் இயந்திரமே உருவானதுங்க இதை உருவாக்குனது யாருன்னா வில்லியம் லி அப்படிங்குற ஒரு ஃபாரினர் அந்த நம்ம நாட்டுக்கு எப்போ வந்துச்சு ஆயிரத்தி எண்நூத்தி தொண்ணூற்றி மூணில் தான் கொல்கத்தாவில் சின்ன அளவிலான பின்னல் ஆடை உற்பத்தி செய்யப்படும் இயந்திரம் கொல்கத்தாவுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துச்சி அதுக்கப்புறம் தான் சென்னை திருப்பூர் போன்ற இடங்களில் வந்துச்சி இன்றைக்கி திருப்பூரை பார்த்தா நூல் தயாரிக்கிறதில் இருந்து துணி ஃபுல்லாக ரெடி மேடு ஆடைகள் தயாரிக்கிறது வரைக்குமே திருப்பூரில் நடக்குது நா நிறைய வியாபாரிங்கள் உருவாயிருக்கிறாங்க திருப்பூரில் அதாவது ஒரு லட்ச்ச ரூவாய்க்கு நீங்கள் சரக்கு அங்கே வாங்கினா ஐம்பதாயர் ரூபா உள்ளே சரக்கை வந்து ஒரு ஒரு பனியன பத்து ருபாய்க்கு வாங்கிருக்குறீங்க ஒரு ஃபார் எக்ஸ்சாம்புள் பத்து ருபாய்க்கு வாங்கிருக்கிறீங்கன்னா பாதி சரக்கை பதினோர் ருபாய்க்கு விற்கிறாங்க மீதி இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ள சரக்கை வந்து பன்னெண்டு ருபாய்க்கு விற்கிறாங்க அது போக மீதி உள்ளே இருபத்தஞ்சாயிரம் உள்ளே சரக்கை பதினால் ரூபாய்க்கு விற்கிறாங்க இப்படி தான் அங்கே தொழில் வளர்ந்துக்கிட்டு இருக்கின்றது